நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காலேஜ் போகும் போது உயரமான ஒரு பையனை பார்த்துட்டு பயந்துட்டேன் அவன் என்னோடய ஹைட்டாக இருந்தான் அப்புறம் அவனை பார்க்க பார்க்க கொஞ்சம் இதுவாக போச்சு அப்புறமேட்டுக்கா நாங்கள் கொடைக்கானல் போகும் போது அந்த மலைலேருந்து தண்ணி வி அருவி கொட்டுறத பார்த்துட்டு பயந்துட்டேன் அப்புறம் எங்கே போனாலும் உயரமான இருக்கிற இடத்தலாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம் அதுக்குன்னே நான் உயரமான இருக்கிற இடத்துக்குலாம் நான் போகவே மாட்டேன் அதுவும் எங்கள் வீட்டில் இருக்கிறவுங்கலாம் உயரமான இடத்துக்கே போகிறாங்க அங்கேருந்து எப்படி நான் போகவே மாட்டன்னு நான் சொல்லுவேன் ஆனாலும் என்ன கூப்பிட்டுன்னு போனாங்க நான் ஆனால் பயந்துட்டு போய் எப்படியோ போனேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியோ ஒன்று பயத்தை கடந்து எப்படியோ விட்டேன்